கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படினு பார்த்திங்கனாக்கா ராயர்களினுடைய ஆட்சிக்காலம் இதுவந்து பார்த்திங்கனா பெரும்பாலும் ராயக்கோட்டை அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இந்த ராயக்கோட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்னா அந்த கோட்டை வந்து பார்த்திங்னா ராயர்கள் காலத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாறை வடிவில் இருக்கக்கூடிய செய்யப்பட்டிருக்கு பண்டைகாலத்தில் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து நிறைய விவசாயிகள் விளைப்பொருட்களை வந்து மற்ற இடத்துக்கு இடங்களுக்கு வந்து பண்டமாற்று முறை செஞ்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா புகழ்பெற்ற வரலாற்று ராயர்கள் அப்படினு சொல்லி சொல்லக்கூடியவங்க தான் இங்கே வந்து இருக்காங்க பெரும்பாலும் இது வந்து மலை சார்ந்த மா மாவட்டமாக இருக்குது அதனால பார்த்திங்னா இங்கே இயற்கை வளங்கள் ரொம்ப செழிச்சு இருக்குது இதில் வந்து பார்த்திங்னா பெரும்பாலும் மா மா விளைச்சல் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்னா இந்த பாறைகளில் வந்து பார்த்திங்னா நிறைய ஓவியங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்னா அதில் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ஸ் பழமையான நிகழ்ச்சிகள் போன்றவைகளெலாம் நிறைய இருக்குது அதனால் இதுவந்து வரலாற்றுச் சிறப்பு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சிகளைக் கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்குது